ஹலோ லட்சுமி ட்ராவல்ஸ் உடைய ட்ரைவர் வினோத் குமார் பேசுறீங்களா நாங்கள் நேத்தியே கேப் புக் பண்ணியிருந்தோம் நெய்வேலி டிவன்ட்டி ஃபிஃப்த் ப்ளாக்லிருந்து பேசுகிறோம் மகாபலிபுரம் போவதுக்காக புக் பண்ணியிருந்தோம் காலையில் எட்டு மணிக்கு வர சொல்லியிருந்தோம் மணி எட்டே முக்கால் ஆகபோகுது இன்னும் வரலையே நாங்கள் போனால்தான் திரும்ப ச வரதுக்கு சரியாக இருக்கும் டைம் சொல்லியிருந்தோம் வர முடியுமா இல்லை நாங்கள் உங்கள் ட்ராவல்ஸ்க்கு புக் பண்ணி உங்கள் ட்ராவல்ஸ்க்கு கால் பண்ணி கம்பளைன் பண்ணவா வந்துடுறீங்களா டிலே இல்லாமல் கொஞ்சம் உடனே வாங்க சரி வாங்க